நான் சமைக்கிறப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் எல்லாம் மண்சட்டி வந்து பயன்படுத்தினாங்க மண் பாத்திரங்கள் அடுத்து போக போக ஈயப் பாத்திரங்கள் பயன்படுத்தினாங்க அடுத்தது சில்வர் வந்தது இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு வந்து நாண்ஸ்டிக்குன்னு இப்போ ஒன்று புதுசாக வந்திருக்கு எதுவுமே ஒட்டாது அடி பிடிக்காது அப்படிலாம் சொல்கிறாங்க நான் பயன்படுத்துவது வந்து ஈயப் பாத்திரங்கள் எங்கள் வீட்டில் அந்த காலத்து பயன்படுத்தின மாதிரி மண்பாத்திரத்துலேயே நாங்கள் சமைப்போம் மண் பாத்திரத்தில் சமைச்சா அது ஒரு சுவைன்னு சொல்லுவாங்க அது வந்து உண்மை தான் மண் பாத்திரத்தில் சமைச்சாலே அது வந்து ஒரு சுவை தான் ஈயப் பாத்திரத்தில் வந்து சமைக்கிறது வந்து கே அது வந்து உடலுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து சில பேரால் இப்போ அந்த காலத்தில் மண் பாத்திரங்களெலாம் கம்மியான விலை அதே இந்த காலத்தில் வந்து மண் பாத்திரங்கள் வந்து ஈயப் பாத்திரத்தோட அதிக விலை அதனால் சில ஏ முடியாதவங்க வந்து ஈயப் பாத்திரத்தில் சமைச்சாவணும் அவங்கள்லாம் ஈயப் பாத்திரத்தில் சமைப்பாங்க நான் வந்து ஈயப் பாத்திரம் மண் பாத்திரம் சில்வர் பாத்திரம் நாண்ஸ்டிக்குனு இப்போ புதுசாக வந்திருக்கு தோசையெல்லாம் எங்கள் வீட்டில் இப்போ வந்து தோசைக்கல்லெலாம் நாண்ஸ்டிக்கில் தான் இருக்குது இட்லி ஊற்றுற பாத்திரம் கூட இப்போ வந்து முன்னாடியெலாம் அந்த காலத்தில் துணி போட்டு ஊற்றுவாங்க இப்போயெலாம் துணியே தேவையில்லை எண்ணெய் தேய்ச்சிட்டு இட்லி ஊற்றி அவிஞ்சதுக்கப்புறம் எடுத்தாக்கால் அது ஒட்டாமல் அப்படியே வந்துருது நம்ம குக்கர் வந்து இப்போ நவீனமாக வந்திருக்கு அவசரத்துக்கு எங்கேயாச்சும் போகணுன்னாக்க அரிசி அரிசிக்கு ஒரு பங்கு அதிகமாக தண்ணி ஊற்றி ஒரு விசில் ரெண்டு விசில்னு வெச்சாக்கால் அவ்வளோதான் சோறு வெந்துரும் அதே மாதிரி குக்கர் இப்போ நவீனமாக வந்திருக்கு வேலைக்கு போகும் பெண்களுக்கெலாம் வந்து இந்த குக்கர் அடி பிடிக்காத அடி பிடிக்காத பாத்திரம் வந்து நாண்ஸ்டிக் அதெல்லாம் வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கணும் டக் டக்னு சமைச்சி வெச்சுட்டு போகிறதுக்கு ஆனால் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தின மாதிரி மண் பாத்திரம் பயன்படுத்தினா தான் உடலுக்கு முழுக்க முழுக்க நல்லது மித்தபடி எல்லாமே வந்து கெடுதல் தான் அப்புறமா